ஆ ஆ வணக்கம் சார் யார் யாருங்க சார் பேசுகிறீங்க சரிங்க சார் சரிங்க சார் ஆப்பிள் ஆரஞ்சி சாத்துக்குடி முழாம்பழம் அன்னாசி பழம் கொய்யாப்பழம் திராட்சை கருப்பு திராட்சை வெள்ளை பச்சை திராட்சை அப்புறம் பெலாப்பழம் எல்லா பழங்களும் இருக்குது சார் இப்போ பலாப்பழம் சீசனு இப்போ வந்திருக்குது நீங்கள் என்ன பழம் வேணும்னு சொல்லுங்கள் சார் நான் இருக்குதான்னு கேட்டு சொல்கிறேன்

சரிங்க சார் ஆ பெலாப்பழம் வந்து பெரிய பழமாக இருக்குது சார் முந்நூறுரூபா இப்போ முள்ளுலாம் விரிஞ்சு நல்லா பழுத்து பழுத்து போய்ருக்கு இப்போ கூட நம்ம நாளைக்கே அரியலாம் சரிங்களா அப்புறம் ஆ நாளைக்கே அரிஞ்சுக்கலாம் ரெண்டாவது ஆப்பிள் இருக்குது காஷ்மீர் ஆப்பிள் இரநூத்தி ஐம்பது ரூபாய் மொத்தம் ஐநூற்றி ஐம்பது ரூபாய் பழம் உங்களுக்கு வர முடிஞ்சா வாங்க இல்லைன்னா உங்கள் வந்து வீட்டுலே வந்து நான் கொடுத்துட்டு போகிறேன் ஆ சரிங்க சார் ஆ சரி சார் பணம் அனுப்புறதுங்க சார் ஆ ஜிபேவில் அனுப்பிச்சி விடுங்க சார் ஆ அம்ச்சி விடுங்க நான் நேரடியாக வந்து கொடுத்துறேன் எங்கள் அசிஸ்டென்ட் இருக்காங்க பழம் விக்கிறவங்க அவங்க அவங்கள்ட்ட கொடுத்து விட்றேன் வந்து கொடுத்துட்டு வந்துடுவாங்க ஆ குடுத்து ஆ சரிங்க சார் நீங்கள் எப்படி வேணுனாலும் செய்யுங்க நான் பாத்துக்கிறேன் தேங்க்யூ சார்